நானும் என்னுடைய குடும்பமும் இந்த இந்த உலகத்தில் வந்து ஒரு நல்ல மதிப்போடயும் நல்ல மரியாதையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல அரசாங்க வேலை வேணும் அப்படிங்கிறது வந்து நம் தீர்க்கமாக முடிவெடுத்தேன் அதற்காக நா என்ன செஞ்சுருக்கேன் அப்படினாக்கா இப்போது கோச்சிங் கிளாஸ் அதாவது வந்து டிஆர்பி கோச்சிங் கிளாஸ் வந்து இப்போ ரெகுலராக வந்து போய்ட்ருக்கேன் அதில் போய் கண்டிப்பாக நிறையா படித்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிகிட்டு நான் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு அதல்லாம் தெரிஞ்சு படித்து கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ஒரு ஒரு தீர்மானமும் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அந்த தீர்மானத்தில் வந்து பின்வாங்காமல் கண்டிப்பாக முன்னேறி ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்குவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கு